முன்னாடி வந்துவிட்டு சிவகங்கையில் வந்துவிட்டு அவ்வளோவா கடை வசதிகள் இருக்காது பில்டிங்ஸ் எதுவும் இருக்காது வீடுகள் அவ்வளோவா இருக்காது ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர்னு சொல்லி தள்ளித்தள்ளி ஒரு வீடு ரெண்டு வீடுன்னு சில சில வீடுகள்தான் இருக்கும் மக்கள்கள் நடமாட்டமும் அவ்வளோவா இருக்காது இப்போனா மக்கள்கள் நிறையா பேர் வந்துவிட்டாங்க வீடு வந்துவிட்டு பக்கத்து பக்கத்துலேயே நிறையா வீடுகள் வந்துடுச்சி அப்பார்ட்மெண்ட்ஸுலாம் ரொம்ப பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்துருச்சு கடைகள் நிறையா கடைகள் வந்துடுச்சி முன்னாடி கடைகள் கிடையாது ஒரு ஒன்றும் இருக்காது இப்போ கடைகள் வந்து அதில் லிஃப்ட்டு வச்சு எஸ்கலேட்ருன்னு ஏகப்பட்ட வசதிகளோடு வந்துவிட்டு கடைகள் நிறையா வந்துடுச்சி பஸ் ஸ்டாண்டு இப்போ போக்குவரத்து பேருந்து எதுவும் முன்னாடி அந்த வசதிகள் கிடையாது வாகனங்கள் கூட அவ்வளோவா பார்க்க முடியாது மாட்டு வண்டிலேயும் நடந்துப்போகிற காலங்கள் போய் இப்போது வந்துவிட்டு நல்லா பஸ்ஸு பஸ் வசதி வந்துவிட்டு ரெண்டு பஸ் ஸ்டாண்டு வச்சுட்டு நல்லா பஸ் வசதிகள் இருக்கு ட்ரெயின் மட்டும் நல்லா இப்போ நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க பிக்காஸ் வந்துவிட்டு முன்னாடி வந்துவிட்டு டீசல் ட்ரெயின் இருந்துச்சு இப்போ எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் வந்துடுச்சி எலக்ட்ரிக்கல் ட்ரெயின்லேயே மக்களுக்கு தேவையான நிறையா வசதிகள் வச்சு சார்ஜிங் போட்டு ஃபேனு அது இதுன்னு நிறையா வச்சு மக்களுக்கு தேவையான மாதிரி பூர்த்தி நிறையா செஞ்சு இப்போ சிவகங்கை வந்துவிட்டு நல்ல ஒரு டெவலப்புடு ஸ்டேஜில் இருக்கு இப்பயும் டெவலப் ஆகிட்டுதான் இருக்கு முன்னாடியும் டெவலப் ஆச்சு இனிமேலும் டெவலப் ஆகிட்டு தான் இருக்கும் சிவகங்கை